ட்ராவல் இன் தானே ட்ராவல் ஏஜென்சி தானே உங்கள் இதில் இது உங்கள் ஏஜென்சியில் என்னென்ன ஆஃபர் இருக்குன்னு தெரியத்துக்கு தான் கூப்பிடேன் ஓகேங்க மேம் இப்போ ஓகேங்க மேம்

ஓகே ஓகேங்க மேம் இது இப்போ வந்து நீங்கள் எங்களுக்கு ஃபுட்டெல்லாம் நீங்கள் ஃபீரியாகவே இது பண்ணிருவீங்களா இந்த பேக்கேஜ்லையே வந்துருமா இல்லை நாங்கள் அதுக்கு தனியாக பேப்பண்ணு ஓகே அப்போ ம் ஓகே ஓகேங்க மேம் இப்போ எ எத்தனை பேர்த்துக்கு அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கா இப்போ ஒரு நாலு பேரு வரோன்னா அதுக்கு தனியாக பேக்கேஜ் இருக்கா இல்லை எப்படி ஒரு ஆளுக்கு

ஓ சரி சரி நீங்கள் எல்லாமே நாங்கள் ஒரு நாலு பேர் தான் இருக்கோம் எல்லாமே ஆனால் கரெக்டாக மிருகங்கள் எல்லாம் நீங்கள் எங்களுக்கு காட்டுற அளவுக்கு நீங்கள் சுற்றி எல்லாம் காட்டிருவீங்க அந்த டைமிங் எல்லாம் சொல்லிருவீங்க ஓகே ஓகே ஓகே ஓகே ஆ சரி சரி ஆ ஓகேங்க ஓகே இந்த பேக்கேஜ் ஓகே ஓகே தான் எனக்கு